நாங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா உடைய ஏடிஎம் இருக்கு இண்டியன் பேங்க் ஏடிஎம் இருக்கு இந்த கரூர் வைஸியா பேங்க் உடைய ஏடிஎம் இருக்கு ஆக்சிஸ் பேங்க் உடைய ஏடிஎம் இருக்கு தமிழ்நாடு மெர்க் இண்டியன் பேங்க் உடைய ஏடிஎம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த யெஸ் பேங்க் அது இது சொல்லிவிட்டு இந்த நிறைய அந்த தனியார் நிறுவனங்கள்கூட அவங்க வந்து ஒரு ஏடிஎம் அப்படிங்குற ஆட்டோமேட்டிக் டெல்லிங் மிஷின் அப்படிங்குற சிஸ்டத்தை வந்து அவங்க கடப்பிடிச்சிட்ருக்குறாங்க ஆனால் இதில் என்ன தான் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் இதில் அரசினுடைய நிறுவனங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு இதில் வந்துவிட்டு நம்ம இந்த வங்கியில் இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட்லருந்து பணத்தை வாங்கிக்கு போகாமல் நம்முடைய கால நேரத்தை விரையும் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு ஒரு மிக ஒரு உதவியாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஏடிஎம்ன்னு சொல்லக்கூடிய அந்த பணம் எடுக்கக்கூடிய அந்த இயந்திரம் ஆனால் இதில் வந்துவிட்டு எல்லா சமயமும் இதில் வந்து சரியான முறையில் இயங்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது அது என்ன காரணம் அப்படின்னா ஏடிஎம்குள்ளே பணத்தை வைக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டாயிரரூவா நோட்டு ஒரு ஐந்நூறுரூவா நோட்டு அடுத்த ஐந்நூறு அடுத்து நு வந்து இரநூறு நூறு ஐம்பது பத்து இருவது இந்தமாதிரி வைக்கிறாங்களா இந்தமாதிரி வைக்கும்பொழுது ஒரு அவங்க அந்த பணம் எடுக்கக்கூடியவங்க என்ன அமௌண்கிட்ட அதில் பதிவு பண்ணுறாங்களோ அந்த பதிவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அந்த பெரிய அமௌண்டு அதிகமாகவும் சின்ன குறைவானது கம்மியாக அ இந் அந்தமாதிரிதான் வரும் ஆனால் ஒரு சில சமயங்களில் அவங்க வந்து கவனக்குறைவாக வங்கியில் வேலை செய்யக்கூடியவங்க கவனக்குறைவாக ஐநூறுரூவா வைக்கக்கூடிய இடத்துல ரெண்டாயிரம் நோட்டையும் வச்சிட்றாங்க இல்லை நூறுரூவா வைக்கக்கூடிய இடத்துலையும் ரெண்டாயிரரூவா நோட்டு வச்சிடுறாங்க இதனால் அந்த சமயத்தில் எடுக்கிறவங்களுக்கு அது ஒரு அதிஷ்டகரமானதும் மாறிருது வங்கியில் வேலை செய்யிறவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படுது அதனால் வந்துவிட்டு நம்ம பெரும்பாலும் அந்த அந்த அந்த ஏடிஎம் போயிவிட்டு நம்ம அந்த பணத்தை எடுக்கும்பொழுது நமக்குன்னு ஒரு அளவுமுறை வச்சுக்கணும் இந்த மாதத்துக்கு இல்லைனா இந்த செலவுக்காக இந்த பணத்தை எடுக்குறோம் அப்படின்னா அதை தாண்டி அந்த பணத்தில் வேறு எந்த செலவும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மில் அது வந்து நிறைய பேர் அதுவும் இந்த ஒவ்வொரு மாதமும் கடைசியா ஆச்சு அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்தாங்கன்னா எடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க வந்து சீக்கரம் நிறைய பேர் அந்த அந்த மாதத்தின் உடைய கடைசியில நிறைய பேர் எடுத்துடுறாங்க அப்படி எடுத்ததுனால அது அது வந்து அந்த கடைசியில சீக்கரமாக போய் எடுக்கிறதுனால மற்றவங்களுக்கு அது கிடைக்கமாட்டங்குது அதாவது அவங்கவங்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் எடுத்தாங்கன்னா அது இப்போ வந்து க இன்னும் சரியாக இருக்கும் ஆனால் ஒட்டுக்காக எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எடுத்துட்றதுனால அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கறதுல்ல அந்த இப்படி எப்போபோனாலும் அந்த ஏடிஎம் மிஷனில் பணம் இல்லை பணம் அப்படிங்குறமாரியான அந்த செய்திகளை வந்த வண்ணம் இருக்குது சரி அதை விட்டுட்டு சரி இந்த ஏடிஎம் தான் இப்புட்ருக்கு அப்படின் சொல்லிவிட்டு வேறு ஏடிஎம் போகலாம் அப்படின் சொல்லிவிட்டு வேறு நிறுவனத்தினுடைய ஏடிஎம் போனாலும் அதில் போய் பணம் எடுத்தாங்கன்னா அதுக்கு தனியாக காசு பிடிச்சிக்கிறாங்க இந்தமாதிரி அது நிறைய சிக்கல்கள் இருக்குது அதில் சரியான முறையில் பணத்தை எடுக்கிறதுக்கு அதில் ரொம்ப ஒரு சிரமத்தை கொடுத்துட்றாங்க அடுத்து அவங்க பணமும் அதில் வைக்கமா விட்டுட்றாங்க ஆனால் இந்த குறைகள் எல்லாத்தையும் இப்போ இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர் சேவை மையத்தில் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை சரி பண்ணிருவாங்க அப்படின் சொல்லி நாங்கள் நம்புகிறோம்